ஹலோ பாரதி கேபுங்களா ஆ இருந்து பேசுறங்கே கோயம்த்தூருக்கு போகணும் சரிங்க எத்தனை மணிக்கு வரணும் ஒம்பது மணிக்கு வாங்க போகலாம் எந்த இடத்துல சரி நான் அந்த இடத்த வந்து மெசேஜ் பண்றேங்க வந்துருங்க சரிங்க ஆ ஆளே காணோம் ஹலோ பாரதி பாரதி டிராவல்ஸுங்ளா ஆமாங்க நான் ஒரு வண்டியை புக் பண்ணியிருக்கேன் அந்த வண்டி ஒம்பது மணிக்கு வருமன் சொன்னாங்க இன்னும் காணோம் மணி ஒரு மணி நேரம் ஆச்சு ஓ பத்து மணி ஆச்சு அப்படிங்களா அவங்க வந்துட்டாங்களா அப்படியா அது ஆ சே சார் அவங்க நம்பரும் பேரும் மெசேஜ் பண்ணுங்க நான் அவு அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் சரிங்களா சரிங்க அனுப்புங்க ஆ ஹலோ நான் காலையில் ஒரு வண்டி புக் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஆமாங்க நான் வந்துட்டு வந் வந் வ வந்துட்டேங்க சார் சரி எங்கே இருக்குறீங்க உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குறேங்க ஓ அப்படியா இதுவும் வீடுங்களும் இங்கே இருக்குதுங்க கொஞ்சம் இங்கே வாங்க கொஞ்சம் பேக் எடுத்து இங்கே வ முன்னாடி வாங்க சரிங்களா ஆ சரி வந்திருங்க சரி ஓகே